நாங்கள் எப்போவுமே கோவிலுக்கு போக தான் ரொம்ப ஆசைப்படுவோம் அதுவும் எங்கள் நண்பர்களோடய ஃபிரண்ட்ஸ்ங்களோடய போகும் போது எங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஜா அதுமட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அதிகப்படியான சாமி கும்பிடுறது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு கோவிலுக்குப் போனால் மன அமைதியாக இருக்கும் எங்கள் ஃபிரண்ட்ஸ்ங்களோடய நாங்கள் அங்கே தான் போவோம் அதிகப்படியாக ஆஞ்சிநேயர் கோவிலுக்கு போவோம் எங்கள் குலதெய்வம் கோவிலுக்குப் போகிறத விட எங்களுக்கு ஆஞ்சிநேயர் கோவிலுக்குப் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை போவோம் அதிகமாக நாங்கலா சனிக்கிழமையில் நாண்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதுக்கடுத்து நாங்கள் பார்க்குக்கு போவோம் பார்க்குக்கு ஏன் போவோம் அப்படின்னா கோவிலுங்கிறது எங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கற விஷயமாக இருந்தாலும் கூட எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து பார்க்குக்கு போனால் ரொம்ப என்ஜாய்மென்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க வந்து விளையாடுவாங்கள் உடற்பயிற்சி செய்வாங்கள் நடப்பாங்க ரொம்ப தூரம் அப்படி நடக்கும் போது அவங்களுக்கும் என்டர்டைன்மென்ட்டாக இருக்கும் எங்களுக்கும் ஜாலியாக இருக்கும் பார்க்குக்குப் போனால் பிள்ளைங்க ஊஞ்சல் விளையாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபிரண்ட்ஸுங்களோடய வாலிபால் அந்தமாதிரி தூக்கிப் போட்டு பந்த எல்லா புடிச்சி விளையாடுவாங்கள் அதை பார்க்கும் போது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பிள்ளைங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கேப் போவோம் அப்படின்னா அடுத்தது வந்து ஹோட்டலுக்குப் போவோம் ஹோட்டலுக்குப் போய் என்ன பண்ணுவோம்னா எல்லோருக்கும் பிடிச்சதா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அதிகமாக நாங்கள் லைக் பண்ணி சாப்பிட்றது தோசை சாப்பிடுவோம் தோசையிலே வந்துட்டு மசாலா தோசை அந்தமாதிரி பிள்ளைங்களா வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடுவாங்க அது எங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஒரு நாள் பொழுது எப்படி போகும் அப்படின்னா கோவில் பார்க்கு சாப்பிறது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் நாங்கள் வரும் போது அதிகப்படியாக ஜாலியாக எங்கள் காரில் போகிறதுனால கொஞ்சம் தூரம் ஆனால் கூட ரொம்ப நேரம் ஆகி சுற்றி பார்த்துகிட்டு வருவோம்